செல்லப்பிராணியில நாய் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் யாரும் இல்லைனா இப்போ நாய் கூட பேசிட்டுருக்கலாம் அதனால் ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஓடும் ஓடியாரும்ல அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்புறோம் வீட்டாண்ட குருவி வரும் மழைக்காலத்தில் அந்த குருவி வரக்குள்ளே அதுக்கு சாப்பாடு வச்சி தண்ணி வச்சி எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லாஇருக்கும் அந்த சத்தம் கேட்டால் ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் குருவிகளை ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்குட்டி அது ஓடுகிறது துள்ளி குதிக்கிறது விளையாடுறது அதலாம் பார்க்க ரொம்ப நல்லாஇருக்கும் அதனால் ஆட்டுக்குட்டியும் பிடிக்கும் பூனையும் பூனையும் வளர்க்குறோம் பூனையும் வீட்டில் இருந்தால் அதுவும் அந்த சத்தம் கேட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே ஓடு இங்கே ஓடு கூடையில் போய் பதுங்குறது வர்றது அதனால் அது ரொம்ப பிடிக்கும் பூனையும் நாய் வளர்க்குறது அதுவும் பிடிக்கும் முயல் முயல் வச்சிருக்கோம் முயல் நல்லா பிடிக்கும் முயலும் பிடிக்கும் துள்ளி துள்ளி பிடிச்சி ஓடுகிறது அது அது நல்லா கேரட் சாப்பிடுது இதல்லாம் பார்த்து என்னென்னா அது அது விளை விளையாடுது அதல்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்போம் முயல் பண்ணுறதும் நல்லாஇருக்கும் முயல் செல்லப்பிராணிகள்ன்னா சின்ன சின்ன செல்லப்பிராணிகள்லாமே பிடிக்கும்